எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து எங்க போகணும்னு ஆசை அப்படின்னா எங்க ஊ ஆ நான் தென் தென் தமிழகம் போகணும்னு ஆசை அதாவது அந்த சைடு எங்க சொல்லுறது இந்த தஞ்சாவூர் திருவாரூர் அந்த சைடுலாம் நான் இன்னும் போய் பார்த்ததே இல்லை அங்கலாம் எனக்கு போகணும்னு ஆசை ரொம்ப நான் இன்னவரையும் எல்லாரும் சொல்லும் மாதிரி த தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் இப்பவரையும் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்த்ததே இல்லை அங்க போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இங்கேருந்து சிவகங்கையிலருந்து கொஞ்சம் தூரங்கிறதுனால என்னை யாரும் அழைச்சிட்டு போறது இல்லை நானும் போனதில்லை அது வந்து நான் இப்ப அந்த பொன்னியின் செல்வன் படம் வந்தம்போது பா பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்புறம் வந்து அங்கே எதோ ஒரு மாதா கோவில் ஒன்று சொல்லுவாங்க அந்த அந்த கடல்லாம் கூட இருக்கும் அங்கேயும் நான் இன்னும் போனதில்லை அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசை அப்புறம் வந்து நான் எங்கே போணும் அப்படின்னு நினக்கிறேன் அப்படின்னா இந்த வெளிமாநிலம் வெளிநாடு அப்படின்னு பார்த்தா எனக்கு சிங்கப்பூர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்களோட வீட்டுக்காரவங்க வந்து சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க ஆனால் என்னை அழைச்சிட்டு போகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த அங்கே அழைச்சிட்டு போக முடியல அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் காமிக்கும்போது எனக்கு சிங்கப்பூர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அவங்க வந்து என்னன்னா அந்த சிங்கப்பூர்ல வந்து ரொம்பவே நீ கிளீனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இப்போ வந்து ஏஜ் வந்து பார் ஆனதுனால் இனிமேல் போக முடியாது பாஸ்போர்ட்லாம் நான் எடுத்தேன் ஆனால் இனிமே போக முடியாது அங்கே வந்து என்னன்னா அவங்க இருக்கும்போது டிபெண்டண்ட் பாஸ்லல்லாம் என்னால் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் ஒரு நான் மூணு நாலு வருஷமோ என்னமோ இருந்தாங்க அப்புறம் வந்துட்டாங்க இவங்க அங்கே இருக்கல அதனால் எனக்கு சிங்கப்பூர் ரொம்ப பிடிக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜூ வந்து அந்த ரிவர் ரிவர்லயே வந்து போய்ட்டு பார்த்தா ரெண்டு சைடும் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்ததில்ல எனக்கு அது ரொம்பவே அது சிங்கப்பூர் போகணும்னு ஆசை அப்புறம் நான் என்ன கண்ட்ரி போகணும்னு நினக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லண்டன் லண்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பிளேஸ் அது வந்து லண்டன் போகணும்னு நினச்சி நினக்கிறது ரொம்ப ஆசை இப்பயெல்லாம் என்னை வந்து யாரையானால் எங்கேயா கூப்பிடாங்கன்னா லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லுவேன் எங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்தையே நம்மளால சுற்றிப்பார்க்க முடியலை இங்கேருந்து எங்கே அங்கெல்லாம் போறது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸ் அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து மைசூர் போறதுக்கு மைசூர் மஹாலை இன்னவரையும் பார்த்ததில்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அந்த பெங்களூர்லயே பார்த்தீங்கன்னா முருடேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கும் அது வந்து என்னோடய ரொம்ப நாள் ஆசை அந்த சிவன் கடல் சுற்றி நடுவில் சிவனோடய சிலை பெருசாக இருக்கும் அது நிறையா டைம் நாங்கள் வந்து போகனும்னு எல்லாமே முடிவு பண்ணோம் ஆனால் போக முடியலை அது தான் வந்து நான் போகணும்னு பயணத்தை அது தான் வந்து நான் போகணும்னு ஆசைப்படுகிற பிளேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வந்து வேற எங்கேயும் அந்த அளவுக்கு போகணும்றது ஆசை இல்லை இந்தமாதிரி பிளேஸஸ் தான் எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து ஆசை என்னை யாரும் அழைச்சிட்டு போகலை ஆனால் என் பையன் சொல்லியிருக்கான் ஒருநாள் நான் உங்களை முருடேஸ்வரர் கோயில் அழைச்சிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் என்ன பண்றானோ தெரியலை அந்த முருடேஸ்வரர் டெம்பிள் ஒரு தடவை நான் அதை பார்க்கணும் அப்புறம் பேங்களூர்ல கோடிலிங்கேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அது ஒரு டைம் வந்து போய் விசிட் பண்ணியிருக்கேன் அதுமாதிரி நிறைய கோவில் வந்து பார்த்துருக்கேன் அந்த அந்த கோடிலிங்கேஸ்வரர் கோவில் மறுபடியும் போகனும்னு ஆசை அப்புறம் வந்து பேங்களூர்லயே பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தலா அதுவும் நான் இன்னும் பார்த்ததில்ல இதெல்லாம் இருந்து என்னால் பார்க்கணும் நான் போகக்கூடிய இடங்கள் நான் போகணும் பயணிக்கணுன்னு நினக்கிற ஒரு கோவில்ஸு கோவில் தான் அதிகமா போகனுன்னு ஆசைப்படுவேன் வேற எதுக்கும் ஆசைப்படுறதில்ல இந்தமாதிரி வந்து ஆனால் எங்க போனாலும் ச போலேன்னாலும் இந்த முருடேஸ்வரர் டெம்பிள் வந்து போய் பார்த்தே ஆகனுன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் முருடேஸ்வரர் டெம்புள் தர்மஸ்தலாவும் போகணும் பெங்களூர்ல அப்படின்னேன்னு அப்பறம் பேங்களூர்லயே பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்புள் அந்த கிருஷ்ணன் கோவில் ஒன்று இருக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அதை நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்தமாதிரி சில சில சின்ன சின்ன பிளேசஸ் தான் நான் போகணும்னு ரொம்பவே ஆசைப்படறேன் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த இடத்தை வந்து போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை